நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்கள் வேளாங்கண்ணியில இருக்கோம் வேளாங்கண்ணி ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியா சின்னது அங்கே உள்ள மாதா கோயில் அதெலாம் ரொம்ப ஃபேமஸ் இங்க ரொம்ப கிராண்டாக கொண்டாடுற ஃபங்க்ஷன்னாக்கா பொங்கல் கிறிஸ்ம்ஸ் நியூஇயர் ஈஸ்டர் மாதாவோட திருவிழா எல்லாமே ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க இதெலாம் கொண்டாடுறப்ப வந்து வெளிமாநிலம் வெளிமாவட்டம் வெளிநாடு எல்லார் மக்களும் வந்து இங்கே வந்து ஃபெ இந்த ஃபெஸ்டிவல்லாம் இங்கே வந்து செலப்ரேட் பண்ணிட்டு போவாங்க பொங்கல் அப்பெல்லாம் இங்கே வந்து கோயில் முன்னாடி பொங்கல் வச்சி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ரொம்ப பெருசாக நடக்கும் இங்கே வந்து நிறையா சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இதெலாம் இருக்குது நிறையா கோயில்கள்லாம் நிறையா இருக்குது அப்புறமா வந்துட்டு கடவுள் உண்டான இது வந்து சிலை மூலயமாலாம் வச்சிருப்பாங்க நிறையா ஏரியா வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது ரொம்ப ஃபேமஸ்ஸான ஏரியா பெரிய பெரிய பில்டிங்கெலாம் கூட இங்கே இருக்கும்